ஏன் வீட்டுக்கு பின்னாடி நான் தோட்டம் அமைச்சிருக்கேன் என்னோட வீட்டுக்கு மாடிலையும் நான் வந்துவிட்டு மாடி தோட்டம் அமைச்சிருக்கேன் நான் வந்து செடியை வளர்க்கறதுக்கு வந்துவிட்டு எங்கள் வி எங்கள் சைட்லாம் வந்துவிட்டு எப்படி இருக்கும்னா மண்ணெல்லாம் வந்துவிட்டு சாதா மண்ணு தான் அதனால நான் வந்து அந்த மண்ணை கொத்தி விட்டு அதுக்கு கீழே வந்துவிட்டு கல்லப் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இந்த கரைசல்லாம் வந்துவிட்டு கடைங்களில் கடைக்கும் அதை வாங்கிகிட்டு வந்து தண்ணி ஊற்றி பதப்படுத்தி அதை மூண் நாள் வச்சு அந்த தண்ணியை வந்து அதில் தெளிச்சிவிட்டு அந்த வேப்பம் புண்ணாக்கு தண்ணி அந்த கல்லப் புண்ணாக்கு தண்ணி அதெல்லாம் வந்துவிட்டு எங்கள் வீட்டில் உள்ள மண்ணு மேலே வந்து தெளிச்சிவிட்டு அதற்கப்பறம் வந்துவிட்டு நான் வந்து மண்புழு உரம் இதை அதை போட்டு நல்லா வந்து சமப்படுத்திகிட்டு மோர்க்கரைசல் இருக்கும் அந்த மோர் கரைசலையும் வந்துவிட்டு நான் அந்த மண்புழு உரத்து மேலே வந்து நான் தெளிச்சிவிட்டு அது மேலே செம்மண் செம்மண் வந்து நமக்கு வந்து கடைகாலில் கிடைக்கும் கேட்டோம்னா கொண்டாந்து தருவாங்க அந்த செம்மண்ணை வாங்கி அது மேலே ப அப்டே பரவலாக தூவி விட்டு தண்ணி ஊற்றி குழி பறிச்சு திரும்பவும் அந்த குழிக்குள்ளே வந்துவிட்டு அதே மாரி அந்த மோர்க் கரைசல் அந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசல் கல்லப் புண்ணாக்கு கரைசல் எல்லாம் போட்டு திரும்பவும் மண்புழு உரம் போட்டு நான் வந்து ஒவ்வொரு செடியாக பாத்தி பாத்தியாக கட்டி ஒவ்வொரு செடியாக அதை நட்டு வச்சு அந்த செம்மண்ணாலையே அதை மூடி இன்னும் கொஞ்சம் மண்ணு களிமண் அந்த மாரி வந்துவிட்டு நல்லா மண்ணெல்லாம் போட்டு நான் மூடி வச்சேன் அது மாரி தான் வந்துவிட்டு நான் வந்து பயன்படுத்திக்கிட்டுருந்தேன் மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செம்மண் யூஸ் பண்ணலாம் களிமண் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துவிட்டு அந்த செடி வந்து வாடிவிடும் நான் வந்து களிமண் யூஸ் பண்ணி வச்ச செடி எல்லாமே வந்துவிட்டு வாடிருச்சு ஒரு நாலஞ்சு நாளில் அதுவே வந்து செம்மண் யூஸ் பண்ணோம் அப்படினா வந்துவிட்டு அந்த செடி வந்து பொல பொலன்னு வரும் அந்த செம்மண்ணோட வந்து கடல் மண் கடல் மண் இருக்குல்ல அதையும் வஞ்சு நம்ம கொஞ்சம் பரவலாக தூவி விட்டு ஒவ்வொரு வாட்டியும் செடி நடம்போது நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா அந்த செடி வந்து நல்லா செழித்து வளரும் அதோட அந்த வேர்க்கால்கள் எல்லாம் வந்துவிட்டு அந்த மண்ணில் ஊடுருவுறத்துக்கு வந்துட்டு நல்லா உதவியாக இருக்கும் நம்ம வந்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்துற உரத்தில் தான் இருக்கு அந்த செடியோட வளர்ச்சி அப்படிங்கிறது நிறையா உரம் போடணும் அந்த செடிக்கு அந்த மண்ணுக்கும் அப்போ தான் அந்த மண்ணு வந்து சுவாசிக்கும் அந்த மண்ணு சுவாசிக்கும்போது தான் வந்துவிட்டு அந்த செடி வந்து நல்ல விதமாக வந்துவிட்டு நமக்கு வளரும் அப்போ தான் அந்த செடிலேந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கனிகள் காய்கறிகள் பூக்கள் எல்லாம் வந்துவிட்டு நமக்கு தேவையான அளவு கிடைக்கும் இல்லை அப்படின்னா அந்த செடிகளில் ஒரு காய்கறியோ இல்லை கனிகளோ இல்லை பூக்களோ எதுவுமே இருக்காது செடி பட்டுபோய் வாடிப் போய்ரும் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் எந்த மண்ணோட தரத்தில் நம்ம வச்சிருக்கோம் எவ்வளோ அந்த செடிகளுக்கு நம்ம வந்து உரம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் வந்துவிட்டு ஒரு செடியோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு அதை பொறுத்து வந்துவிட்டு நம்ம வந்து நல்ல மண்ணையும் நல்ல உரத்தையும் வந்துவிட்டு நம்ம பயன்படுத்திக்கணும்